எங்கள் பகுதிகளில் வந்து என்னென்ன அரசியல் கட்சிகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாமரை வந்தாங்க அப்புறம் இரட்டை இலை வந்தாங்க தலைவர்களின் பெயர்கள் வந்து எனக்கு சரியாக தெரியல அரசியல் வாக்குறுதிகள் என்னென்னா ரோட் சரி பண்ணுறோம் தண்ணி ரெகுலராக கொடுக்குறோம் அதுமாதிரிலாம் கூட சொன்னாங்க ஒரு அரசியல் குடிமகனாக அவங்க இன்னும் எங்களுக்கு எதுவும் ஹெல்ப்லாம் பண்ணலை பட் வந்து இந்த கொரோனா டைமில் வந்து இங்கே எதுவும் ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க போல் பெட்ஷீட்டு அது மாதிரி டைமிலலாம் ஏதோ கொடுத்துருக்காங்க அப்புறம் ப்ரெட்டு பிஸ்க்கெட்டு அதுமாதிரிலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் வந்து அந்தமாதிரி கொடுத்துதான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வேறு என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னா அதான் இதுமாதிரி ரோடுலாம் போடுறோம் அதுமாதிரி அது வாக்குறுதிகள் கொடுத்ததோட அவ்வளோதான் எதுவுமே யாருமே செய்யலை ரோடெல்லாம் எங்களுக்கு அப்படியேதான் இருக்குது வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமேட்டு வந்து எல்லோருமே ஓட்டு போடுங்கள் எங்கள் ஆட்சி வந்தால் நாங்கள் இதுமாதிரி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க அதலாம் எதுவுமே பண்ணலை